நான் வந்து எப்போதுமே வந்து ட்ரெஸெல்லாம் வந்து நேரில் தான் போய் வாங்குவேன் இப்போது வந்து எல்லோருமே நம்ம ஆர்ட்ரு பண்ணி தான் வாங்கறாங்க அந்த மாதிரி நானும் ட்ரை பண்லாம் நெனைச்சு புதுசாக வந்து மீஷோ ஆப்பை டௌன்லோட் பண்ணேன் அதே அதே ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் சங்கம் சில்க்ஸ்லேயும் பார்த்தேன் அனுராதாலேயும் பார்த்தேன் இப் இங்கே மீஷோவில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதே ட்ரெஸ் அழகாக இருந்துச்சு பிங்க் கலர் சூட்டு ஸோ ரொம்ப வெலை கம்மியாகவும் இருக்குது ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குதுன்றனால வந்து நான் ஆர்ட்ரு போட்டேன் ஆர்ட்ரு போட்டு டூ த்ரீ டேஸில் வந்துருச்சு அப்புறமா ஆர்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணி பாத்தேன் நான் பார்த்த மாதிரியே இல்லை ட்ரெஸ்ஸு அப்படியே நான் போட்டது வந்து டார்க் பிங்க் கலர் போட்டேன் ஆனால் அது ரொம்ப லைட் பிங்க்காக வந்துருக்குது அதுவும் இல்லாமல் கிளாத் வந்து சரியாகவே இல்லை அவங்க சொன்ன மாதிரி டிசைனே அவங்க காண்மிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ரோ எல்லோருமே யே யூடூப்பில் எல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோடக்ட்டு அப்படின் சொல்கிறாங்க நெனச்சி நானுந்தான் போட்டேன் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அன்சேட்டிஸ்ஃபையாக எனக்கு வந்துச்சு நான் இந்த ட்ரெஸ்ஸு நான் மீஷோவில் வாங்கினதுக்காக நான் போய் கடையிலியே வாங்கிருக்கலாம் சங்கம் சில்க்ஸில் வாங்கிருக்கலாம் வெலை அதிகமாக இருக்கறதுனால இங்கே நெனச்சி வாங்கினே ஆனால் எனக்கு இந்த ப்ரோடக்ட் வந்து வெலை கம்மியாக இருந்தாலும் பிடிக்கவே இல்லை